வரைய புடிக்காத நாட்கள் அப்படின்னுலாம் கிடையாது எனக்கு எதாவது கஷ்டமாக இருந்துச்சு இல்லை எதாவது ஒரு விஷயத்தில் நான் அப்செட்டாகருக்கேன் அப்படின்னா நமக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுவோம்ல அதே மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயமாக இருக்க வரையறதை வந்துட்டு நான் கண்டிப்பாக பண்ணுவேன் எதாவது கஷ்டமாக இருக்குறப்போ வந்து ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு பென்சில் எடுத்துகிட்டு உட்காந்துப்பேன் உட்கான்ட்டு நான் பாட்டுக்கு வரயிவேன் வரஞ்சதுக்கு அப்புறோம் அன்னய ட்ராயிங்கை பார்த்துட்டு எனக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதை பார்த்துட்டு நான் அதுக்கு அப்புறமா என்னோட வேலையை செய்ய ஆரமிச்சிடுவேன் இது வந்து எனக்கொரு ரிலாக்சேஷன் மாதிரி வரையிறது அப்படின்றது அது பிடிக்காத வரைய பிடிக்காத நாட்கள் இல்லை பிடிக்காத நாள வந்து நான் வரையிறது மூலியமாக எனக்கு பிடிச்ச நாளாக வந்துட்டு நான் மாற்றிக்கிட்டேன்